ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு